முன்னாடி ஏதோ பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்ருந்தன் அது ஏதோ இருந்தது இப்போது வந்து புதுசாக ஸ்மார்ட் ஃபோனு ஒன்று வந்துட்டுருந்துச்சி அதெல்லாம் வாங்கினால் என்னெனா கையில் வந்து வைக்க முடில அது பட்டன் ஃபோன்னா ஜோப்ல இருக்கனால ஒன்றுமே தெரியாமல் இருந்தது இதுனா எல்லா இடத்துல எந்த இடத்துக்கொண்டு போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பும் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னால் அது வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயரத்தோடய இதாயிடுது ஆனால் இதுவோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இது வந்து எதாது கீழே விழுந்தால் டிஸ்ப்லே இந்த மாதிரி எதாது ஒன்று போயிடும் இல்லை எதாது ஒன்று திருடிட்னாங்ன்னா இந்த மாதிரி இதாயிரும் அதனால் இது ரொம்பவுமே இதை பாதுகாக்கணுங்றக்காகவே நம்ம இதாக இருக்கிற மாதிரி இருக்குது